ஹலோ மேடம் ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ம் தோ இருங்கள் மேடம் ஒன்னாம்தேதி கிடைக்காது இருந்தாலும் நான் பார்க்கறேன் யாரும் வெய்ட்டிங் லிஸ்ட்டில் எதுவும் இருக்காங்களான்னு பார்க்கறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் மேடம் வெய்ட் பண்ணுங்கள் ஒன்னாம் தேதி இல்லை மேடம் ரெண்டாம் தேதி தான் இருக்கு

ஆ இருக்கு மேடம் இருக்கு மேடம்

ஆமாம் மேடம் ஒரு டிக்கெட் வந்து அம்பது ரூவா நீங்கள் எட்டு டிக்கெட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நூறு ரூவா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆ சரிங்க மேடம் நான் பண்ணுறேன் மேடம் ம் ம் ம் சரிங்க மேடம் உங்களுக்கு நீங்கள் வந்து கரக்ட்டாக ட்ரெயின் பத்து மணிக்கு கிளம்பிடும் இங்கே இருந்து நீங்கள் வந்து ஓம்பதரைக்குலாம் இங்கே வந்து நீங்கள் வந்துடுற மாதிரி பாருங்கள் மேடம் ஜங்க்ஷன் ஆ கன்ஃபாம் பண்ணிடுறேன் ஜிபேக்கு நான் அனுப்புறேன் மேடம் நீங்கள் வந்து அதை நீங்கள் அனுப்பி விட்ருங்க மேடம் காசு உடனே மொத்தமாக ஒரு டிக்கெட் அம்பது ரூவா அஞ்சு பேருக்கு நாற்பது ரூபா ஆ ஆ எட்டு எட்டு பேருக்கு கணக்கு பண்ணி நூறு ரூபா எக்ஸ்ட்ரா போட்ருங்கள் மேடம் ஆ ஆ சரிங்க மேடம் ஆ ஆ ரொம்ப நன்றி மேடம்